எனக்கு பிடித்த உணவுன்னு சொல்லிகிட்டு சொன்னால் பிரியாணி தயிர் பச்சடி சில்லி சிக்கன் அடுத்து வெஜ்ஜியில் பார்த்தா சாப்பாடு சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுங்க தான் பிடிக்கும் இது வந்து ஏன்னு கேட்டால் இ வெஜ்ஜி சாப்பாடு வந்து உடம்புக்கு நல்லது இருந்தாலும் நான் வெஜ்ஜி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பிரியாணியினுடைய சுவையே தனியாக இருக்கும் ச சாப்பிடும் போது அதுக்காக வேண்டி அதை பிடிக்கும் எங்களுக்கு சிக்கன் வெரைட்டி வந்து ரொம்ப பிடிக்கும்